நகர்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னா இப்போ நகர்புற கிர பள்ளிகளில் வந்து நிறைய வசதிகள் இருக்கும் கட்டிட வசதியெல்லாம் நிறைய இருக்கும் இடப்பற்றாக்குறை எல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் அந்தமாதிரி வந்து இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அந்தமாதிரி கழிப்பறைகள்லாம் தனித்தனியாக இருக்கும் அது வந்து நல்லா பராமரிப்பு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கல்லாம் வந்து கரெட்டாக வந்து மெயின்டெய்ன் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க அந்தமாதிரி வந்து பள்ளி வந்து இருக்கும் ஆனால் வந்து கிராமப்புற பள்ளிகளெலாம் பார்த்திங்கன்னா சரியாக வந்து கட்டிடங்களே இருக்காது மாணவர்கள் வந்து சில நேரத்தில் வந்து மரத்துக்கும் கீழேதான் ஒக்காந்து படிக்கிற நிலமையில இருக்கோம் ஏன்னால் கட்டிடங்கள் சரியாக இருக்காது அப்படியே கட்டிடம் இருந்தாலும் எல்லாம் ஒழுகுகிறமாதிரி விரிசல் விட்டு அந்தமாதிரி இருக்கிறதால கொஞ்சம் டேமேஜெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இப்போ இந்த கழிப்பறை வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து க மாணவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் கழிப்பறைகள் பார்த்திங்கன்னா கம்மியாகதான் இருக்கும் அந்தமாதிரி விளையாடுகிறத்துக்கு வந்து அவங்களுக்கு சில பள்ளிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு கிரௌண்டே இருக்காது அவங்களுக்கு வந்து விளையாடுகிறத்துக்கான ஒரு த நல்ல ஒரு தாராளமான இடம் இல்லாமல் இருக்குறதால் அவங்க வந்து ஒரு குறுகிய இடத்துலேயே விளையாட வேண்டிய அவசியம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நகர்புறத்துலேலாம் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு நல்லா விளையாடுகிறத்துக்கு நல்ல மைதானங்கள் நிறையா இருக்கும் அவங்க நிறையா அந்த விளையாட்டுகளெலாம் கற்றுக்குறத்துக்கு ஸ்போர்ட்ஸெலாம் வந்து சொல்லித்தரதுக்கு பிடி சார் அந்தமாதிரியெல்லாம் ஆசிரியர்களெலாம் போட்டிருப்பாங்க ஆனால் வந்து கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரில்லாம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பற்றாக்குறைகளெலாம் இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு கல்விக்கு சம்மந்தமான பார்த்திங்கன்னா நகர்புறத்தில் நிறையா வந்து டிஜிட்டல் மீடியா மாதிரி நிறையா வந்து அவங்களுக்கு தேவையான கல்வியை வந்து செய்முறை மூலிமா செஞ்சு காட்டுறத்துக்கு இருக்கும் ஆனால் கிராமப்புறத்தில் அந்தமாதிரி இருக்காது ஏன்னால் வந்து இங்கே நெட் நெட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து அந்த செய்முறை விளக்கத்தை கொடுக்குறத்துக்கான ஒரு வசதி இருக்கமாட்டேங்குது அவங்களுக்கு வந்து இப்போ எதாவது கல்விக்குத் தேவையான பொருட்கள் வந்து டக்குன்னு நகர்புறத்துலேயா இருந்தால் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து இப்போ ஒரு எதாவது வந்து அப்படியே அந்த செய்முறை வந்து செஞ்சு பார்க்கும்போது எதாவது அதில் வந்து பழுதடஞ்சால் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னால் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஆட்கள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இதுதான் வந்து நான் வித்யாசமாக நினைக்குறேன்